நீச்சல் அடிக்க கத்துக்குனாக்க முதல்ல தரையில் நின்றுட்டு கையை எந்தளவுக்கு தண்ணியில் கையை மாற்றி மாற்றி போடுகிறமோ அந்த மாதிரி தண்ணியில் போய் போடுகிற மாதிரி கற்றுக்கணும் எந்தளவுக்கு திறமையா நம்ம காலும் கையும் ஆட்டுறமோ அப்போ தான் நம்ம தண்ணியில் மிதந்து மல்லாக்க படுத்தும் போகலாம் நல்ல குப்புறையும் நல்ல நீச்சல் அடித்து போகிற மாதிரி போகணும் நீச்சல் அடிக்கணுன்னால் என்ன கையும் காலும் அசைவு எந்தளவுக்கு அசைவு கொடுக்குறமோ அந்தளவுக்கு தண்ணியில் மிதக்கலாம் மிதக்க மிதக்க நீச்சலை க அடிக்கலாம் கற்றுக்கலாம் அப்போதான் நீங்கள் நல்ல தைரியமாக ஒரு ஒரு வெள்ளத்துலேயே ஒரு பயங்கரமான தண்ணியில் போகணுன்னாக்க எந்தளவுக்கு அந்த கையும் காலும் அசைச்சு போகிறமோ அந்தளவுக்கு ஒரு திறமையா ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம் அப்போதான் நம்ம அடுத்தவங்க ஏதாவது க தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னாக்கா அந்த தண்ணியிலேருந்து பாதுகான சக்தியும் தைரியமும் நமக்கு ஊக்கமாக வரும் அதனால் சின்ன வயதிலேருந்து கற்றுக்கறது பெருசு இல்லை பெருசாக போயும் கற்றுக்கணும் அப்போ தான் ஒரு பாதுகாப்பாக ஒரு வெள்ளம் பகுதியில் போய் விழுந்து ஒருத்தர் பாதுகாக்கிறதுக்கான சக்தி திறமையும் நமக்கு வரும்